எப்பவுமே எல்லாருமே ஃபோனுனால் பார்த்து பார்த்துதான் வாங்குவோம் அதில் வந்து கேமரா எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது ஸ்கிரீன் எப்படியிருக்கு எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்துதான் வாங்குவோம் அதே மாதிரிதான் நானும் பார்த்து பார்த்து வாங்குனேன் அதில் எனக்கு நான் பிடிச்சமாதிரி எனக்கு பிடித்த கம்பெனியில ஒரு ஃபோன் வாங்குனேன் அந்த ஃபோன் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஏன் கேட்டிங்கனா கேமரா குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அதே மாதிரி அந்த கேமரா குவாலிட்டி நான் எதிர்பார்த்தமாரியே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் உள்ள ராம் ரோம் எல்லாமே நல்லா இருக்கணும் அதுவுமே பார்த்தப்ப எல்லாமே பக்கவாக கரெக்டாக இருந்துச்சு இதனால் நம்மளால் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணவும் முடியுது இது மூலயமா நிறைய விஷயத்த அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுலருந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு காமித்து இதே மாதிரி குவாலிட்டி உள்ள நிறையா ஃபோன்ஸை வந்து நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் என்னால் தெரிய படுத்த முடிஞ்சிச்சு